அந் அந்த கட்சியில் நின்னால் அவங்க பரவாயில்லைங்கிறாங்க இந்த கட்சியில் நின்னால் வீ பரவாயில்லைங்கறாங்க அவங்களும் கேட்கறாங்க இவங்களும் கேட்கறாங்க நம்மளுக்கு யார் நல்லாயிருக்கறாங்களோ உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடவோணுனு நினைக்கிறோம் அதை தான் பார்த்து எல்லாம் மக்கள் போடுறாங்கோ அது எப்படி செய்கிறது என்னென்னு அந்த கட்சிக்காரன் ஜெயித்தா நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க ஊர் தலைவரெல்லாம் பண்ணுனால் நல்லா செய்வாங்கோ அவங்க வேறே செய்ய ஒன்றும் செய்ய மாட்டாங்கோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது அப்புறம் இப்போது இப்போ வந்து கட்சியில் இப்போல்லாம் இல்லை எல்லா அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறாரு தலைவருக்கு உடம்புக்கு சரியில்லாத இருக்கிறாரு அவர் எதுக்கும் வாரதில்லை முன்ன தலைவர் இருந்தார் அவர் வந்து எல்லாம் எடுத்து சனமே யாரும் பேச மாட்டாங்க அவரை மதித்திருந்தாங்கோ இப்போ அவர் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆகிட்டாரு அதனால இப்போ எதுவும் கண்டுக்காத இப்படி பண்ணால் இது பண்றாங்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கோ அப்பறம் இப்போ வந்து யார் ஜெயிப்பாங்களோ யார் இருப்பாங்கனு தெரியல